ஹலோ சார் ஃபைனான்ஸ் ஆஃபீஸருங்களா சாரு இது இப்போ அப்பா ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு வேலையிலேருந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்து செட்டில்மெண்ட் அமௌண்ட் வருது சார் உங்கள் இது பேங்க்கில் போட்டால் கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்குங்களா எப்படி சார் இன்வெஸ்ட் பண்ணலானு இருக்கேன் உங்களோட இதில் ஃபே ஃபைனான்ஸுசில் ஆ எவ்வளோ சார் மற்ற ஓகே சார் இன் ஓகே ஓகே

ஓகே இப்போது வந்து இந்த ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் சார் இப்போ பணம் இன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் எனக்கு இப்போ தே அர்ஜெண்டாக திருப்பியும் அந்த பணம் தேவைப்படுது அதை எப்படி சார் உங்கள்கிட்ட ஃபோர் குளோஸ் பண்ணி பணத்தை இப்பேயே இது பண்ணிக்கலாமா இல்லை அக்ரிமெண்ட்டில் தான் வாங்கிப்பீங்களா சார் செக் அக்ரிமெண்ட்டுங்களா ஓகே ஓ ஓகே ஓகே சார் இப்போ மற்ற பேங்க்கோட இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு க அதிகமாக தானே வரும் சார் ஓகே ஓகே சார் அதை நான் அதை பற்றி தான் ஆ ஓகே தேங்க்யூ சார் நான் இந் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஓகே சார் ம்